நான் வந்து ப்ளிப்கார்ட்டில் ஒரு நெக்லஸ் ஆடர் பண்ணிருந்தேன் அது வந்து மொபைலில் ஃப்ளிப்கார்ட் அந்த ஆப்பில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய்டுச்சினே சொல்லலாம் அதனால நான் என்ன பண்ணேனா அந்த நெக்லஸை வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் ஆடர் பண்ணேன் அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் டெலிவெரி வந்துச்சு வந்து அதை திறந்து பார்த்தா அதில் வந்து அந்த நெக்லசோடய கல் வந்து கொட்டியிருக்கு அதுகூட தெரியாமல் அதை வந்து எனக்கு இது பண்ணியிருக்காங்க அது தெரியாமல் நான் வாங்கி அது ரிவியூவ் போட்டுமே எனக்கு ஒண்ணுமே ஆகலை வேஸ்ட்டாக போயிடுச்சு ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்குனேன் கடைசியில் இப்படி ஆகுனு நான் நினச்சு கூட பார்க்கவே இல்லை ரொம்ப ஆசையாக வாங்குனேன் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து உடஞ்சிருச்சி ப்ராடக்ட் மட்டும் உடஞ்சது மட்டும் இல்லாமல் காசும் வேஸ்ட்டாக போய்டுச்சி அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்தா நான் நினச்சது அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் மொபைலில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கே இப்போ நம்மளுக்கு வந்து சேல் பண்ணும்போது நல்லாருக்கும் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அதுவந்து இப்படி உடஞ்சி போய்ட்டு அதனால் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு